நான் என்னோட கதாப்பாத்திரங்கள் ஒவ்வொருத்தங்களையும் நான் என்னோட தினசரி வாழ்கையில் யாரெல்லாம் நான் பார்க்குறேனோ அவங்கக்கிட்ட என்ன தனித்தன்மையான நடைமுறை இருக்கிறதோ அதெல்லாம் நான் எடுத் எடுத்து ஏ மனசில் சேகரிச்சு வச்சுப்பேன் அதை என்னோட எழுதம்போது நான் என்னோட கதாப்பாத்தரமாக கொண்டு வந்து அவங்களுக்கு இந்தமாதிரி இந்த தனித்தன்மை இருக்கும் இவங்க இப்படி செய்வாங்கன்னு சொல்லி நானே ஒரு கதாப்பாத்திரத்தை உருவாக்கி அதை ச சுவாரஸ்யமாக்குறக்காக என்னோட தினசரி வாழ்கையில் நடக்கிற சம்பவங்களையும் இணைச்சு ஒரு கதையாக எழுதுவேன் தினசரி கதையாகவும் வரும்